இருபத்தி நாலு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாற்றி ஏழு பதினாலு பத்து ரெண்டாயிரத்து ரெண்டு பதிமூணு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாற்றி ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்து எட்னுாற்றி எண்பத்தி ஒன்பது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து நாலு